கிராமப்புற மக்களுக்கு வந்து நல்ல விளையாட்டுக்களை வந்து பயனுள்ளதாக எப்படி இருக்கும்ன்னா அவங்களுக்கு வந்து விளையாடிருப்பாங்க சின்ன பிள்ளைல அவங்க என்ன விளையாடிருப்பாங்க உட்காந்து விள்லாட்ற மாதிரி இந்த பல்லாங்குழி கிரிக்கெட் கிட்டிப்பிள்ள அப்புறம் வந்து பம்பரம் இதுமாதிரி தான் விளாடுவாங்க இது மட்டும் இல்லாமல் மக்களோட சமூகமாக எல்லாரும் சேர்ந்து விள்லாட்றதுனா நம்ப ஊர்லையே கிராமப்புறங்களில் பசங்க அதிகமாக என்ன விளையாட்டு விளாடுவாங்கன்னா கபடி விளாடுவானுவோ இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி கபடின்னா தான் அதிகமாக விளாடுவாங்க எல்லாருமே கபடி விளாடுவாங்க அதுமாதிரி பசங்க எல்லாம் டீமாக இருப்பாங்க ஒவ்வொரு பேரெண்ட்ஸ் அந்த ஒரு சமூகம்ன்னா அந்த ஒரு ஊர்னா அவங்க உள்ள பேரெண்ட்ஸ் எல்லாரும் ஒத்துழைச்சு அவங்களுக்கு நல்ல இதை பண்ணுவாங்க அதுமாதிரி விளையாடும் போதே வெளியில நிறையா மேட்ச்சஸ்க்குலாம் போனால் நல்லா ப்ரைஸ் வின் பண்ணலாம் நல்லா போட்டிங்களை வந்து சில ப்ரைஸ் வந்து பணமாகவும் கொடுப்பாங்க ப்ரைஸ் மனியாகவும் கொடுப்பாங்க நல்ல ஒரு இதாகவும் கொடுப்பாங்க அதெல்லாம் மக்களுக்கு வந்து என்ன பயனுள்ளதாக இருக்கும் கிராமப்புறங்கள் சின்ன பிள்ளையிலருந்து சின்ன பிள்ளைங்க விளாடுறது அடுத்த வருங்கால சந்ததிகளும் நல்லா இதுமாதிரி நம்ப பேரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ப ஊரில் உள்ள பசங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் நிறையா கேம்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க